பூச்சிக்கடியை ஏக்கா தேனீ கொட்டினால் குணப்படுத்த உங்கள் கிராமத்தில் பயன்படுத்தப்படும் பிரபலமான சில வீட்டு வைத்தியங்கள் யாவை தேன் தேனீ கொட்டினால் நாங்களெல்லாம் பயன்படுத்துவது மஞ்சள் மஞ்சள் சிவப்பு மண் இஞ்சி அத் அதையெல்லாம் சுற்றி துணியில் கட்டி கடித்த இடத்தை நாங்கள் கட்டி விடுவோம் இதன் மூலமாக குணப்படுத்த இயலும்